இது பூ வியாபாரியா நாங்கள் எங்கள்கிட்ட கொஞ்சம் பூவெல்லாம் தோட்டம் வச்சுருக்கோம் மல்லிகைப்பூ இருக்குது இப்போதைக்கு மல்லிகைப்பூ மட்டும் இருக்குது இப்போ எப்படி அது கிலோ கணக்கு எடுத்துக்கறீங்களா மொத்தம் தோட்டமாக வாங்கிக்கிறீங்களா அது கிலோ கணக்கா அது எப்படி டெயிலி எடுத்துக்குவீங்களா எப்போவது கடை லீவ் இருக்கா டெயிலி எடுத்துக்கிறோம் ம்ஹு சரி சரி இல்லைன்னா நீங்களே வந்து எடுத்துகிட்டு போகிறக்கு ஏதாவது வாய்ப்பிருக்கா

மஹூஹூம் கிலோ என்ன ரேட்டு ஓ ஓ ஓ சீசனில் அரும்பு முந்னூறு ஓஹோ இப்போ எங்களுக்கு டெயிலி இப்போ முந்னூறுவா இப்போ காசு வந்து டெயிலி கொடுத்துடுவீங்களா இல்லை வாரத்துக்கு ஒரு முறையாக கொடுக்குறீங்களா எப்படி கொடுக்குறீங்க

ஓஹோ ஓஹோ ஓஹோ சரி சரி சரி இப்போ நாங்கள் அப்போ எல்லாம் பேக் பண்ணி பஸ்ஸில் போட்டால் நீங்கள் எடுத்துக்குவீங்க சரி சரி சரி அப்போ இங்கே வர முடியாது வர முடியாது இப்போது எத்தனை கிலோ வரைக்கும் தேவைப்படுது உங்கள் கடைக்கு ஓ ஐநூறு கிலோ வேணுங்களா இப்போ எங்களுது ஒரு முந்னூறு கிலோ பக்கம் வருது ஆ முந்னூறு கிலோக்கு வருது நம்ம பக்கத்து தோட்டத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு ரெண்டும் சேர்ந்து ஐநூறு கிலோ வருது அதனால் நீங்கள் பார்த்து அமௌன்ட்டெல்லாம் பக்காவாக வீக்லி ஒன்ஸ் கொடுத்துருவீங்க தான அன்றைக்கு சாயந்திரமே ஆ இல்லை வாரத்துக்கு ஒரு முற கொடுத்தால் கூட ஓகே சரி சரி நாங்கள் அனுப்பி விடறோம் ஓகே ஓகே